நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் அப்படினா வந்து அறிவயல்தான் ஏன் அது ரொம்ப பிடிக்கும் அப்படினா மற்ற பாடத்தெல்லாம் எடுத்தோம் தமிழ் ஆங்கிலம் அப்புறம் கணிதம் இந்த மாரியான விசயங்கள்லாம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறது இல்லை எழுதுனது முடிஞ்சு போனது இப்போது சோஷியல்லாம் முடிஞ்சு போனது இதுமாதிரி உள்ள விசயத்தை தான் நம்ம வந்து அதில் படிப்போம் ஆனால் அறிவியலைப் பொறுத்தவரைக்கும் நம்ம நம்மளோட வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற விசயங்கள் அந்தமாதிரியான விசயங்கள் நம்மளோடத் தொடர்பு படுத்திப் பார்க்குறமாரி இருக்கும் அதனாலயே வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்திச்சு அதைப்படிக்க படிக்க எனக்கு வந்து ஆமால்ல நம்ம இப்படி பார்க்குறோம்ல ஒரு செடி அதில் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்கிறது பச்சையம் இந்தமாதிரி அதனாலதான் ஏன்னா இந்த ஒரு ஒரு விஷயமே நம்ம பக்கத்தில் உள்ளதை வச்சுதான் அறிவியல் அப்படிங்கிறதே அதனால எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அதேபோல எனக்கு எடுத்த ஸ்கூல் டீச்சர்ஸ்மே வந்து ரொம்ப நல்லா வந்து அதைப் புரிய வைக்கிற மாதிரி ஈசியாக வந்து நம்ம மனசில் விளங்குறமாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க அதனாலயே அந்த டீச்சர்ஸையும் பிடிக்கும் அந்த டீச்சர்ஸ்னால எனக்கு அந்த சப்ஜெக்ட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இப்போ வேதியியல் அந்த இதெலாம் பார்த்தோனா அதில் ஒவ்வொரு லிக்யூடையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு கலர் வரும் இது நம்ம வந்து வீட்லேயே கூட அந்தமாரிலாம் இருக்கும் ஒவ்வொரு ஆஷிட் இந்தமாதிரி விசயங்கள்லாம் பார்க்குறப்ப ஆமால்ல நம்ம டே டுடே தினமும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு ஒரு பொருள் அந்தப் பொருளைப் பற்றிதான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈசியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே எனக்கு வந்து அறிவியல் ரொம்ப பிடிக்கும்